ஹலோ ஆமாங்க கோழிப் பண்ணைக்காரர்தான்ங்க மாணிக்கம் பேசுகிறேங்க என்ன விருந்துங்க கோழியெல்லாம் இருக்குதுங்க கோழி உங்களுக்கு என்ன கோழி வேணும் ப்ராய்லர் கோழி வேணுமா நாட்டு கோழி வேணுமா சேவல் சேவல் வேணுமா எது சொன்னிங்கன்னால் தானே தெரியும் நாட்டுக்கோழிங்களா சரி சரி எத்தனை எத்தனை கிலோ வேணும்ங்க அறுபது கிலோங்களா அப்போ நாட்டு நாட்டுக்கோழி வந்து இப்போ ரேட்டு ஆ இப்போ நீங்கள் இங்கே மொத்தமாக கேக்கிறதுனால ஐந்நூறுபா வருதுங்க கிலோ நாட்டுக்கோழி ப்ராய்லர் ப்ராய்லர் கோழி வேணும்னீங்கன்னா ஒரு நூற்றி முப்பதுரூபா நூற்றி நாற்பதுருவாய்க்குள்ள அடங்கும்ங்க இன்னைக்கு இப்போ ரேட்டு நல்லாயிருக்குங்க எல்லா பண்ணையை விட நம்ம கோழி சூப்பராக இருக்குது ஆ நல்லாயிருக்கு உங்களுக்கு சரி சரி சரி சரி நமக்கு பின்னே சரி சரி நீங்கள் எந்த ஊர் டி என் பாளையமா ஆஹா அங்கே நம்ம கடையே இருக்குமோ போட்டு விட்ருப்பேன்னே சரி சரி சரி சரி முத்து மஹாலுங்களா சரி சரி சரி சரி நீங்கள் சரி கரெக்டான ரேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சவுகரியமும் பண்ணி கொடுத்துருவேன் எப்பவும் போல் நம்ம பண்ணைக்கே வர்றமாதிரி சரி சரி ஆ இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறிங்களோ அதுக்கு ஒரு அமௌண்ட்டு தனியாக வரும்ங்க அப்போ லேபரு நாங்கள் க்ளீனாக எல்லாம் சுத்தம் பண்ணி ஆ கால் மூக்கு கீக்கல்லாம் சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ தனியாக சிக்கென் மட்டும் தனியாக பார்சலே அனுப்பிடுவோம் லேபரோட ஒரு டெம்போவில் நீங்கள் டெம்போ

ஆமாங்க கோழி வந்து எடை போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்களாக வந்துடுங்கோ அப்புறம் நீங்கள் அது சுத்தம் பண்ணுறது சுத்தம் பண்ணி கொடுக்கறதெல்லாம் லேபரு அது தனி சார்ஜி ஆ அது என்ன கோழிக்கு ஒரு இருபத்தஞ்சிருவா கேட்பாங்கங்கோ

சரி சரி சரி எடுத்துக்குங்க வியாழக்கெழமைங்களா சரி சரி விருந்து வியாழக் கெழமைங்களா சரி ரைட் ஓகேங்க சரி சரி

ஆ வந்துடுறேங்க ஐயோ ஆ நாங்கள் நீங்கள் கொடுத்து போட்டு அமௌண்ட் வாங்கணுமுலங்க அப்படியே வந்துடுறேங்கோ சரி அப்படி நீங்கள் வந்தாச்சுங்கன்னா அப்புறம் சாப்பிட்டு தானே வர முடியும் நாங்கள் அதுக்குள்ளேயே பொழங்குறதுனால நம்மளுக்கு அந்த சிக்கென் மேலே விருப்பமே வர்றது இல்லைங்க வர்றேங்க ம் ரைட்டு ஓகேங்க ஆ ரைட்

ஆ சரிங்க சரி